இப்போ நம்ம பைக்கில் சுற்றி பார்க்க நினச்சோம்னா நம்ம சுற்றி பார்க்கறது எந்த இடத்த வேணாலும் சுற்றி பார்க்கலாம் ஆனால் முக்கியமாக வந்து சில இடங்கள சுற்றி பார்க்கறது இப்போ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி இது பார்க்கும்போது நம்மளோடய பிடிச்ச இடங்கள் நம்மளோடய ஆசை இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயங்கள் எங்கெங்கே இருக்குமோ அந்த மாதிரி இடத்த சுற்றி பார்க்கறது முக்கியமான விஷயம் இப்போ நம்ம எதாது இப்போ நார்மலாக சொல்லணுனா இப்போ பைக் ரைட் பண்ணுறவங்க லடாக் போகணுன்னு சொல்லுவாங்க கொல்லிமலை போகிறது இந்த மாதிரி சொல்கிறது ஒரு முக்கியமானம் ஆ சொல்லுவாங்க இப்போ நம்ம கொல்லிமலை எடுத்துக்கிட்டோம்னால் போகிற வழி ஃபுல்லாக அந்த காட்டு பாதை அந்த மாதிரி இருக்கும் மலைகளில் சுற்றி சுற்றி போகிறது ஜாலியாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸு கூட போகும்போது தனி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நமக்கு தேவையான விஷயங்கள் போகிற வழில நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பார்க்கற இடம் பழகற மனுஷங்கள் எல்லாேருமே வேறு வேறு மாதிரி இருப்பாங்க இது மாதிரி நம்ம நிறையா விஷயம் தெரிஞ்சுக்க முடியும் ம் தெரிஞ்சு கிட்டே விஷயங்களை நம்ம மற்றவங்க கிட்டே சொல்லும்போது அவங்க நிறைய தெரிஞ்சுக்குவாங்க மற்றவங்க தெரிஞ்ச விஷயம் நமக்கு சொல்லும்போது நம்மளும் நிறைய தெரிஞ்சுக்கிலாம் இப்போ நம்ம ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது நம்ம எந்த வழியில போக போகிறோன்றத ஃபர்ஸ்ட்டு பிளான் பண்ணுறது மூலிமா போகிற வழியிலே நம்ம நிறைய விஷயத்தை பார்த்துக்க முடியும் இப்போ நிறைய விஷயம் பார்க்கறம்னா நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது இந்த மாதிரி தனித்தனியாக விஷயங்கள் பார்க்கறது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும் இப்போ கொல்லிமலை ஃபாரஸ்ட் பக்கம் போகிறோம்னா பைக்ஸ்சில் ச அ வளைவில் திரும்புகிறது தனியாக போகிறது காற்று நல்லா சுத்தமான காற்று கிளைமேட் நல்லா இருக்குது இந்த மாதிரி விஷயத்துக்காக கொல்லிமலை போவாங்க இப்போ லடாக் போகிறதுன்னா ஒரு பெரிய லாங் டிரைவ் ரொம்ப தூரம் போகிறது அங்கே இருக்கற பனி நீர் ஓடை இந்த மாதிரி விஷயங்களுக்காக போகிறது அங்கே இருக்கற பனி பனி காலங்களில் உதிர்கிற பனி மலைக்கும் பனி மலை கலரு ஃபோம் மாதிரி இருக்கற பனிக்காகவும் அதிக பேர் இப்போ லடாக் வரைக்கு போகிறாங்க லடாக் போகும்போது நம்ம நிறைய இடங்கள தாண்டி போகிறதுனால நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு போவோம் இப்போ நம்ம போகிற வழியில ஒவ்வொரு இடத்துல தங்கும்போதும் நமக்கு ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஓர் இடத்துலருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போகும்போது இப்போ ஒரு இடத்துல பார்த்த மனுஷங்களுக்கும் இன்னொரு இடத்துல பார்த்த மனுஷங்களுக்கும் நிறைய டிஃபரென்ஸ் இருக்கும் பேசுகிறது பழகுற விதம் இந்த மாதிரி விஷயங்கள்லிருந்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிலாம் இந்த மாதிரி தெரிஞ்சுட்டும்போது நம்ம அடுத்தடுத்து வேறு வேறு இடங்கள் போக புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம போகும்போது நம்ம தனியாக போனாலோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிலாம் நம்ம எங்கே போகிறதுனாலும் ஃபர்ஸ்ட்டு நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு ரெடியாக இருக்கமான்னு செக் பண்ணிக்கிறணும் பாடி கண்டிஷன் இப்போ பைக்கில் போகிறனா பைக்கோடய கண்டிஷன் போகிறப்ப நமக்கு என்னென்ன தேவை போகணுன்னா நமக்கு எவ்வளோ செலவாகும் என்னென்ன நமக்கு தேவைப்படும் என்னென்ன நம்ம வாங்கணும் இந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஆ ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம போகிற வழிலயும் நம்ம நிறைய விஷயத்தை பார்த்துக்கலாம் பிரச்சினைகளையும் குறைக்கலாம் போகும்போது சாலை விதிகளை கடைபிடித்து போகணும் சிக்னல் கரெக்டாக கிராஸ் பண்ணணும் பெட்ரோல் லெவல் இந்த மாதிரி பண்ணும்போது பைக் நடுவில் நிற்பாட்றத குறைக்காம் போய்கிட்ருக்கும்போது ஹைவேலேயும் இந்த மாதிரி இடத்துல தேவையில்லாம நிற்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது ஜா ம்ம தே பொது இடங்களில் வேறு ஏதும் பண்ணிகிட்டுக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயத்துனால் மற்றவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறத குறைக்கலாம் மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும்போது நம்ம போகிற ரைட் இன்னும் நல்லா சந்தோஷமா இருக்கும் மற்றவங்கள எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நம்ம பண்ணிணாலே நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிலாம் மற்றவங்க விஷயத்துக்கு போகும்போது